சார் பால் மே மில்லா சார் டெய்ரியிலேருந்தா சார் எனக்கு கொஞ்சம் பால் எல்லாம் கொஞ்சம் நீங்கள் உங்கள் இருக்கிற எல்லாம் கொஞ்சம் வேணும் சார் ஃபங்க்ஷனுக்கு இந்த மாசத்தில் ஒரு அஞ்சு நாளைக்கு அப்புறம் வந்து ஃபங்க்ஷன் வைக்கணும் சார் அதில் உங்கள் என்னது பால் ஒரு ஃபிஃப்டி லிட்டர் வெண்ணை தயிர் எல்லாம் ஒரே கடைல வாங்கினா கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க அதனால் அ ஸ்ட்ரைட்டாக டெய்ரியாண்டே வாங்கலாம் எதுக்குன்னு நாங்கள் உங்கள் கான்டக்ட் பண்ணோம் சார் அம்பது ரூபாவா சார் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணுங்கள் சார் ஓகே சார் எல்லாமே கொஞ்சம் நான் எல்லாம் ஒன்றும் கணக்கு போடல சார் தோராயமாக வெச்சிருக்கேன் அவங்க சமையல் செய்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் வந்து எல்லாம் கணக்கு போட்டு சொன்னாங்கன்னா அதை வந்து நான் வந்து வாட்ஸ்அப் பண்ணுறேன் சார் வாட்ஸ்அப் பண்றேன் சார் ஓகே சார் அது நீங்கள் எதுன்னு நீங்கள் எந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொஞ்சம் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க சார் சார் எல்லாம் எனக்கு கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரஷ்ஷாகவும் குவாலிட்டியாகவும் வேணும் சார் ஓகே சார் ஓகே சார் சார் கொஞ்சம் அந்த என்னது டெலிவரிக்கு டெலிவரிக்கு என்ன சார்ஜு அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் சார் கிலோமீட்டருக்கு எவ்வளோ ஓகே சார் இது வ வள்ளிமலை சைடு சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் சரி சார் ஓகே சார் நாான் நேரில் வந்து ரேட் பேசிட்டு ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துடுறேன் சார் அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் ச பண்ணிவிட்டு பேருக்கு டெலிவரி பண்ணிவிட்டு போய்ருங்க நான் மீதியெல்லாம் பே பண்ணிடுறேன் சார் ஓகே சார் ஓகே சார் தேங்க்யூ சார்